குட் மார்னிங் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ரெயினி ரெயின் டே ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு மேம் உங்களுக்கு ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க

நாங்களும் போ நானும் போ போர்ஷன் சிக்ஸ்ட்டி பெர்சன்டேஜ் தான் மேம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறேன் ரிமைனிங் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு இந்த ரெயினி ஹாலிடேஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணி இருக்கலாம் ரிவிஷன்ஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம் நம்ம சிலபஸும் சீக்கரமாக கம்ப்ளீட் பண்ணி இருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமாம்ங்க மேம் இந்த ரெயின் டேஸ்லையே பண்ணிட்டு வரச்சொல்லிவிட்டேன் அவங்கள கம்ப்ளீட்டாக அந்த லீவ் டேஸ்லையே கால் பண்ணி மீட்டிங் போட்டு பண்ண சொல்லிட்டேங்க மேம்

ஆ யெஸ் மேம் ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் இப்போ எனக்கு சைன்ஸுன்றதனால ஓகே தான் மேம் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ப்ராக்டிகலில் கிடச்சிருதுங்கள்ல மேம் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் தானே அவங்கள எடுக்க வைக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நல்லா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க வீக் ஸ்டூடெண்ஸை தான் ம் சரி ம் ஆமாம்ங்க மேம் நான் இன்னும் பாட்னி மட்டும் பாட்னியும் ஸுவாலஜியும் மட்டும் கவர் பண்ணாமல் இருக்குறேன் மற்றபடி ஃபிஸிக்ஸ் கெமிஸ்ட்ரி டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறேன்

ஆமாம்ங்க மேம் இதில் ரிப்போர்ட் வேறு கொடுத்தாங்க லிமிடட் டேஸ்க்குள்ளே அவங்க இதை இதெல்லாம் முடிங்க போர்ஷன்ஸ்லாம் முடிங்கன்ருவாங்க நம்ம பீட்டி சார் அவங்களதான் கேட்கணும் அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் டைம் டேபிள் கேட்டு அவங்களலாம் கொஞ்சம் டைம் டேபிள் தாங்க பீரியட் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கணும் மேம் ஆமாம்ங்க மேம் ஆமாம் மேம் ம் எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் வேறு ஆ ஈவ்னிங் சிக்ஸோ க்ளாக்குக்கு இருக்குது ஃபைவ் டு சிக்ஸ் வந்து போர்ஷன்ஸு முடிக்கிறக்காகவே கேட்கணும் தமிழ் மேம் இங்கிலீஷ் மேம்கிட்ட எல்லாம் கேட்டுப் பார்க்கணும் அவங்கள்லாம் லாங்க்வேஜ் முடிச்சு இருப்பாங்க மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் ம்

ஆமாம்ங்க மேம் ம் ம் ம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கங்க மேம் ஆமாம்ங்க மேம் தேங்க் யூ மேம்